கல்விமுறை பார்த்தாக்கா இப்போது நிறைய மாறி இருக்குது அப்பெல்லாம் டென்த்து ட்வெல்த்துக்கு மட்டும்தான் பொதுத்தேர்வு இருக்கும் இப்போது பார்த்தா ப்ளஸ் ஒன்றுக்கும் பொதுத்தேர்வு இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பொதுத்தேர்வு வைக்கிறதால அதால் நிறைய நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுது புக்ஸ் புத்தகங்களெல்லாம் அந்த காலத்தில் வந்து அதிகம் இப்போ வந்து கம்மி பண்ணி இருக்காங்க அது அது மாதிரி நிறைய இருக்குது